நாங்கள் வந்து பெரியவலம் கோழி வளர்த்தறோம் அதனால எல்லா எங்களுக்கு வந்து யோக ஆகுது அதில் வளர்த்தறதுனால எங்களுக்கு கட்டு சாவலுக்கு விடுற சேர்ந்த சண்டைக்கி விடுறோம் அதனால அதனால எங்களுக்கு நல்ல லாபம் அதில் கெடைக்கும் அதனால அப்புறம் மறுபடியும் சிறுவை கோழி அது வந்து ஒரு மருந்து யுக அது வந்து தேவைப்படுதுங்க அதனால அது சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்கிறாங்க அதனால வளர்த்துறோம் அப்புறம் வந்து இந்த பண்ணை கோழின்னு சொல்றோமுல்லங்க அது வந்து நாற்பது நாளில் ஒரு மொட்டு விட்டு ஊசி இது பண்ணுவோங்க அப்புறம் அதனாலயே நல்ல இது கறிக்கு விப் முடியும் பண்ணலாம் அதனால நல்ல இதுலையும் லாபம் இருக்குது ஆனால் நாங்கள் அதில் வளர்த்துட்டு ப பெரிய பண்ணை கோழி மட்டும் வளர்த்துட்டு இருக்கிறோம் அதனால நல்ல இதுலையும் நல்லா இருக்குதுங்க அதுலையும் நாங்கள் வளர்த்துறது இந்த பெரிய கோழி மட்டும்தான் வளத்துறோங்க இதுல கட்டுன்னு இதுக்குள்ளே போகுதுங்க அந்த இதில் நாங்களே வளர்த்தி நாங்களே இது பண்ணிக்கிறோம் எங்களுக்கு அது உபயோகம் ஆகுதுங்க வெளியே யாராவது கேட்டாலும் கொடுப்போம் அதனால இந்த கோழி அல்லது சாவலுக்கு போனால் கட்டுசாவலுக்கு போகும் சண்டைக்கெல்லாம் போகுதுங்க அதனால அதனால நல்லா இதாக இருக்குது வளர்த்துறோங்க அதில்